மேம் சொல்லுங்க நாங்கள்தான் பேசுகிறோம் ஆ சொல்லுங்க மேம் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்க மேம் அதனால் வீட்டில் வந்து வேண்டாம் வந்து விளையாட போகாத அப்படினு சொல்லிட்டு அதனாலதாங்கக மேம் வந்து கலந்துக்கில்லை

அப்படிங்களா சரிங்கமா அதுதான் மேம் எங்கள் அப்பா எங்கள் அம்மா வந்து அனுப்புகிறதில்ல அப்படினு சொல்கிறாங்க நான் அவங்கக் கிட்டே கேட்குறேன் கேட்டுவிட்டு நான் கண்டிப்பாக வந்து கலந்துக்கிறேன் மேம் அப்படி இல்லைனா நான் அவங்கள கூட்டுக்கூட நான் வரறேன் ஆமாங்க மேம் ஆ கொடுக்க முடியாது ஆமாங்க மேம் அதுதான் எனக்கு தெரியுது ஆ சொல்லுங்க மேம் அதுதான் அம்மாவும் அப்பாவும் நாளைக்கு வேணால் நான் கூட்டுவரறேங்க மேம் நான் சொன்னால் அவங்க கேட்க மாட்டேறாங்க வந்து பொட்டைப் பிள்ளையெல்லாம் வெளியில் அனுப்புகிறதில்ல அப்படினு சொல்லிட்டு என்ன அனுப்ப மாட்டேறாங்க அவங்கள நான் கூட்டு வரறேன் நேரில் நீங்கள் அவங்கக் கிட்டேயே நீங்கள் பேசுங்க பேசிவிட்டு நான் வந்து கலந்துக்கிறேங்க மேம் சரிங்க ஆ சரிங்க மேம் ஆ

சரிங்க மேம் நான் கூட்டு வரறேன் கூட்டு வந்துட்டு நாளைக்கு வரறேங்க மேம் உங்களை வந்து சந்திக்கிறேன் நாளைக்கு காலையிலேயே நான் வரும்போதே கூட்டு வந்துடுறேன் மேம் அதுதான் மேம் நான் காலையிலே வரும்போது அப்பாவாச்சும் இல்லைனா அம்மாவா ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தரை கூட்டு வரறேங்க மேம் நீங்கள் அவங்கக் கிட்டே பேசுங்க அப்பாதான் ரொம்ப கண்டிஷனு அதனால நீங்கள் அப்பாக்கிட்டே நீங்கள் பேசுங்க பேசிவிட்டு ஆ சரிங்க மேம் ஓகே ஆ சரிங்க மேம் தேங்க்ஸ் மேம்